சார் சொல்லுங்க சார் ஆ ஆமாம் சார் டாட்டா ஷோ ரூம் தான் உங்கள் பஜ்ஜெட் என்ன சார் பன்னெண்டு டூ ஒரு இருபது சரி ஓகே சார் இது டாட்டாவில் வந்துட்டு நெக்ஸான் ஈவி ப்ரைம்ன்னு ஒரு வெஹிக்கள் இருக்குது நீங்கள் கேட்குற அந்த பஜ்ஜெட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ட்டீன் லேக்ஸ் டூ ஒரு எயிட்டீன் லேக்ஸுக்குள்ளே வரும் அது நீங்கள் எடுத்துக்கிறதுன்னா நேரில் வந்திங்கன்னால் அதை கூட எடுத்துக்கலாம் சார் அதில் வந்துட்டு கலர்ஸு முதல்ல சொல்லவா சார் ஹலோ கலர்ஸிலே நிறையா வேரியன்ட் இருக்குது சார் பிளாக்கு வொயிட்டு ஆரஞ்ச் ஆ ஆ சொல்கிறேன் சார் இந்த ஆ மொதல் கலர்ஸெலாம் என்னென்ன உங்களுக்கு வேணுன்னு சொல்லிவிட்றேன் அதில் நீங்கள் என்ன கலர் வேணுன்னு சொல்லிக்கோங்க ப்ளூ பிளாக்கு வொயிட்டு ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது சார் இதில் வந்துட்டு தேர்ட்டி பாய்ண்ட் டூ கிலோ வாட்ஸ் பேட்ரி இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்துட்டு முன்னூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் டிராவல் பண்ணிக்கலாம் இதில் இது ஒன் டொண்ட்டி செவன் நாட் பிபிஹெச் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்ட்டி மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னால் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சார்ஜ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எரியும் சார் இதில் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி லிட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த கார் நல்லா ஸ்பேஸியஸாக இருக்கும் இதில் வந்துட்டு ஆட் இதில் வந்துட்டு சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதில் பில் குவாலிட்டி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டைட்டானியம் வச்சு பண்ணியிருக்கறனால உங்களுக்கு பில் குவாலிட்டி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏர் பேக்கு இதெல்லாம் கொடுத்ததுனால ஆக்சிரன்ட்ஸ் எதுவும் ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஸாக இருக்கும் எல்லாமே சீட் பெல்ட்ஸு எல்லாமே வந்துட்டு நல்லா பக்காவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ஆட்டோமெட்டிக் டிரான்ஸ்மிஷன்னால் உங்களுக்கு கியர்ஸெலாம் எதுவும் இருக்காது நீங்கள் வந்துட்டு டிரைவிங் மோடு பார்க்கிங் மோடு ரிவர்ஸ் மோடுன்னு மூணே மோடு தான் இருக்கும் அது தவிர்த்து இதில் வந்துட்டு காரில் வந்துட்டு பீஸ் மோடு அதே மாதிரி வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது அதை நீங்கள் நேரில் வந்திங்கன்னால் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் டிரைவிங் கொடுத்து காமிச்சுடுலாம் அது நிறைய பிராண்ட்ஸ்சில் வந்து இருக்குது ஆனால் நம்ம பிராண்ட் லெவலுக்கு வந்துட்டு வந்து காரு பில்டு குவாலிட்டி எல்லா ஸ்பெஸிஃபிகேஷன்ஸும் கொடுத்து இருக்குமான்னு தெரில அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட வந்துட்டு நீங்கள் கார் வாங்குனிங்கன்னால் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணித் தருவாங்க காரில் என்ன டேமேஜ் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தந்துடுவோம் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கார் வந்துட்டு உங்கள் டயர் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபாமிங் டயர்ஸாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு ஆஃப் ரோடிங் ஏரியாவில் போ போனால் கூட வந்துட்டு உங்களுக்கு டயர்ஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு டயர் மாற்றினாலே போதும் அந்தளவுக்கு உங்களுக்கு டயர் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்திங்கன்னால் எது வேணும் இன்னும் இன்னும் நிறையா ஸ்பெஸிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் நேரில் வந்திங்கன்னால் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் ஆ ம்